ஹலோ பேசப் போகிறேன் நான் சின்னப் பிள்ளையாக இருக்கும் போது விவசாயம் நாங்கள் பண்ணுவோம் இயற்கை உரம் தான் சின்னப் பிள்ளை பதிமூணு வருஷம் அப்போ மொதல் மலை மேலே ஏறி தழையை அறுத்துக் கட்டி அங்கேர்ந்து இறங்கி கீழே வந்து இறங்கி மூணு கிலோமீட்ரு நடந்து வருவோம் காட்டுக்கு வந்து காலைல அஞ்சு மணிக்கு கிளம்பிருவோம் அப்பா அக்கா ரெண்டு தங்கச்சி தம்பி எல்லாமே நாலு அஞ்சு பேர் அங்கே காட்டுக்கு மலக்காட்டுக்குப் போவோம் மூணு கிலோமீட்டர் நடந்து போய் மலை மேலே ஏறி தழை அறுத்து கொண்டுட்டு வருவோம் கீழே வரும் போது ரெண்டு கிலோமீட்டர் நடந்து கொண்டாரணும் காட்டுக்கு எங்கள் வீட்டுக்கும் காட்டுக்கும் அவ்வளோ கேப்பு வந்து மறுபடியும் ரெண்டு மணிக்கு ஒன்ரை மணிக்கு வீட்டுக்கு வருவோம் சாப்பிட்டு மறுபடி மூணு மணிக்குப் போவோம் மூணு மணி ரெண்டர மூணுக்குலாம் போவோம் எல்லோருமே பிறகு ஏழு மணிக்கு வீட்டுக்கு கொண்டாந்து தழையை காட்டுக்கு போய் வரோம் த த காட்டுக்கு க போட்டு நைட்டு சாப்பிட்டு படுத்துக்குவோம் இல்லையே ரெண்டு நாளைக்கு உரம் போட்டு அப்புறம் நாற்று விட்றதுக்கு வெட்டி காட்டில் வரச் சொல்லி ஓட்டி ஒரு மாசம் கழிச்சி தான் நாற்று விடுவோம் இதுக்கு மேலே அந்தத் தாயி ஈட்டு வந்து சேர் வந்து வயல்லேயும் நா நா நாற்று தூக்கிப் போடுவோம் நெல் மொளைச்சு வெளியே வராது கருகிப் போயிடும் தழையை வெட்டிப் போட்டு ஒரு மாசம் கழிச்சு தான் இயற்கை ஒ உரத்த வெட்டி நாங்கள் அதுவரைக்கு இது பண்ணி கலந்து த தண்ணி சாயமாக வரும் கலராக அங்கங்கே காட்டில் வந்து இந்த தடவை நஞ்சு நல்லா தெரியும் அப்போது தண்ணி கம்மி பண்ணி ஓட்டி நம்ம நாற்று விடுவோம் நாற்று செழிப்பாக நல்லா இருக்கும் அதே முன்னால ஒரு மாசத்துக்கு முன்ன நாற்றுக்கு விட்ருவோம் விட்டுட்டு அப்புறம் ஒரு மாசத்துக்குள்ளேயே நான் ரெண்டு ஏக்கராவுக்கு இயற்கை வந்து மலங்காட்டுக்கு மேலே ஏறி தழை கொண்டுட்டு வந்து இது போட்டு வேலை செய்வோம் பயிர் நடுறது எல்லாம் பூச்சி மருந்துலாம் சரியா அடிக்க மாட்டோம் சரி நோய் அந்த தழை இடது சைடு உரம் போட்டோம்ன்னா தழை போட்டோம்ன்னா நோயே வராது அது மாதிரி வீணாக அடுப்பில் சாம்பல் இருக்கும் அதை அள்ளி மேலே தெளித்து விடுவோம் அவ்வளோ தான் வயக்காட்டுக்குப் பக்கமே போகமாட்டோம் சாம்பல் தான் போடுவோம் நெல்லுக்கு அது போக உடம்புக்கும் ஆரோக்கியமாக இருக்கும் கஞ்சி கூட நல்லா குடிக்க மணமாக இருக்கும் கீழே வேஸ்ட்டு பண்ண மாட்டோம் சின்னப் பிள்ளையில் அவ்வளோ கஷ்டப்பட்டு நான் அன்னம் சோறு கூட வேஸ்ட்டு பண்ண மாட்டோம் அதனால் ஒழைப்பு அதில் இருக்குது ஒரு ஒரு அன்னத்துக்கு ஒரு ஒழைப்பு இருக்குது அதில் அதனால் நாங்கள் கஞ்சி கூட வடித்து கீழே விடாம சாப்பிடுவோம் எல்லாம் நீட்டாக மருந்து இப்போ தான் மருந்து கஞ்சி கிஞ்சி எதுவும் ஒன்றும் இருக்கவே முடியல சும்மா மருந்து உரம் போடுறாங்க ஒன்றும் சாப்பாடு அதாவது நோய் வருது இப்போ வந்து அது மருந்து இல்லையே மருந்து வித்து எதுவுமே இல்லை சும்மா இது நாற்று நடுறது நெல் வர்றது தான் இப்போ இருக்கிற இது இதில் அப்போல்லாம் அது மாதிரி இல்லை நெல் நிறையா நிலம் நெல் நெல் வரும் நோய் கிட்டே வராது இப்போ வந்து இப்போ இப்போ இருக்கிற ஒரு கல்யாணம் பண்ணிவிட்டு வந்து இங்கே வந்து தான் எல்லோருக்கும் ஒரு பொண்ணு எங்கள் குடும்பத்தில் பசங்க இல்லை ஒரு பொண்ணு என் குடும்பம் நாங்கள் மூணு பேர் தான் நல்லா இருக்கோம் வேலை வெட்டிக்கு போகிறோம் நல்லா இருக்கோம் பொண்ணு கல்யாணம் கட்டி இன்னும் அதுக்கு குழந்தைங்க இல்லை கல்யாணம் ஆகியிருக்குது இன்னும் குழந்தைங்க இல்லைங்க